ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுன்னால் காலையில் தோசை இட்லி பலகாரம் போடுறதுதான் அப்புறம் மத்தியானதுக்கு வந்து கோழிக்கறி எடுத்து அது சமைப்போம் நைட்டுக்கு வந்து ரைஸ் எதாவது கடையில் வாங்கி தருவாங்க அப்புறம் திங்கக்கிழம ஆயிட்டுன்னால் சோறு பொங்குவேன் காலையில் பொங்கிட்டு கொழம்பு மீன் கொழம்பு எதாவது வச்சு மீன் பொரியல் வைப்பேன் இது மாதிரி புதன்கெழம ஆயிட்டுன்னால் சாம்பார் மறுபடி தயிர் எதாவது வாங்கி சாப்பிட்டுக்குடுவாங்க பிள்ளைங்க மறுபடி அப்புறமே வியாழக்கிலம வந்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கடையில் வாங்கி கேட்பாங்க பிள்ளைங்க கடையில் இட்லி சாம்பார் அது வச்சிருப்பாங்கல்ல அது வாங்கிக் கேட்பாங்க மத்தியானதுக்கு

மத்தியானதுக்கு வந்து மீன் பொரிச்சியே தான் வேணும்பாங்க நாங்கள் பழையது வச்சு சாப்பிட்டுக்குடுவோம் நைட்டுக்கு மறுபடி வெள்ளிக்கிழம வந்து நாங்கள் வந்து சாம்பார் தான் சாப்பிடணும் கண்டிப்பாக நாங்கள் வேதம் கிறிஸ்டின் அதனால சாம்பார் வச்சு அப்பளம் பொரித்துக்கிடுவோம் அப்புறம் நைட்டுக்கு அதே சாப்பிட்டுக்குடுவாங்க பிள்ளைங்க மறுபடி சனிக்கிழம ஆயிட்டுன்னால் கடையில் தான் சாப்பாடு வாங்கிக்கொடுப்பேன் மெயின்னாக ஏன்னா யாவாரமே மீன் யாவாரம் காலையில் சமைத்து வச்சுட்டு போக முடியாது நேராயிடும் அதனால சனிக்கிழம காலைல இட்லி வாங்கி கொடுப்பேன் மத்தியானம் வந்து சோறு வாங்கி மீன் கொழம்பு வச்சுக் கொடுப்பேன் ஞாயிற்றுக்கிழம ஆயிட்டுன்னால் மட்டன் எடுப்போம் எங்கள் வீட்டில் வந்தால் மட்டன்னு எடுப்போம் இல்லைன்னா கோழிக்கறி தான் எடுப்பேன் அவங்க வந்து கோழிக்கறி சாப்பிட்டா பிடிக்காது அவங்க வந்து வண்டி ட்ரைவர் அந்த அவங்களுக்கு ஒத்துக்கிடாது அதனால நாங்கள் மட்டன் எடுத்து சாப்பாடு செய்வோம் நைட்டுக்கு பிள்ளைங்களுக்கு அவங்க வந்ததுனால் நைட்டுக்குன்னு மறுபடி ரைஸு பானிபூரி எதாவது பிள்ளைங்களுக்கு வாங்கிக்கொடுப்பாங்க